ஹலோ ஓட்டல் டிஏபிஏ வா ஆ நான் ஒரு ஆட்ரு ஒன்று கொடுத்துருக்கேன் சார் அந்த ஆட்ரு வந்து வருமோ வராதோன்னு இருக்கிற சூழலை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருந்தது ஆனால் நான் சொன்ன மாதிரி சொன்ன நேரத்தில் கரெக்டாக கொடுத்துடீங்க அது வந்து சூடும் அப்படியே இருந்தது டைமுக்கு கொடுத்துடீங்க போது அளவும் சரியாக இருந்தது இந்த மாதிரி பசிக்கிற பசிக்கிற நேரத்துக்கு கொடுக்குறதுதான் உணவுன்னு பெயரு முன்ன பின்ன கொடுத்து அதை சாப்பிடுறத அந்த உணவுன்னு எடுத்துக்க முடியாது உடம்பில் நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுகிட்டு வச்சுக்கிட்டு இப்போது நான் சொன்ன டைமுக்கு நீங்கள் கரெட்டா கொண்டாந்து கொடுத்துடீங்க பாருங்களேன் இதாங்க முக்கியம் பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம் டேஸ்ட் நல்லா இருக்குது எல்லாம் இருக்குது இருந்தாலும் பஞ்சுவாலிட்டிக்கு நல்லா செய்கிறாங்கன்னு செஞ்சாக்கூட சில பேர் காலம் காலம் தாழ்த்துக்கிறாங்க அவங்க இல்லை இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெலாம் இல்லை இந்த மாதிரி சூழல்லேயும் இந்த புயல் அடிக்குது மழை பெய்யுது மூவ்மென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிப்போச்சி முடியலன்னு சொன்ன காலத்தில் நீங்கள் கொண்டுவந்து இந்த இடத்துல கொடுத்தது ஒரு பெரிய அன்னதானம் பண்ண மாதிரியே எடுத்துக்கிறது நானு அப்படின்னு உங்களை பாராட்ட வேண்டிய சூழலாக இருந்தது அப்படின்னு சொல்லணும்